ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இருக்காங்க அதாவது கணவன் மனைவி அப்பா அம்மா அண்ணன் தங்கை இந்த மாதிரி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள்னு சொல்கிறோம் வீட்டில் எதனால் ஒரு வேலை இருக்குது இல்லை வெளியே எங்கேனா போகணும் எதனால் வாங்கிட்டு வரணும் எதனால் கேட்கணும் எதனால் ஒரு வீட்டில் அம்மாவுக்கு எதனால் தேவை அண்ணனுக்கு எதனால் தேவை தங்கச்சிக்கு ஏதாவது தேவை மனைவிக்கு எதனால் தேவை அப்படின்னா அதில் ஆண்கள் சப்போர்ட்டும் இருக்கும் பெண்கள் சப்போர்ட்டும் இருக்கும் இப்படி இருக்கும்போது அவுங்கவங்க வேலையை அவுங்கவங்கதான் செஞ்சுக்கணும் அப்படின்றத விட ஒருத்தருக்கொருத்தர் வந்து உதவியாக இருக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு வீட்டில் எதனால் ஒரு வார இறுதியில் எதனால் ஒரு சமையல் செய்கிறாங்க அப்படின்னும்போது ஆண்களோட பங்கும் அதில் இருக்கலாம் சமையல் சமையல் செய்கிறதுக்கு உதவி செய்யலாம் எதனால் காய்கறி வாங்கிட்டு வரத்துக்கு போய்விட்டு வரலாம் எல்லா நேரமும் பெண்கள் தான் வாங்கணும் ஆண்கள் தான் வாங்கணும்ன்னு இல்லை யாருனால் ஒருத்தர் அவங்களுக்கு வேலையில்லாத சமயத்தில் இன்னொருத்தருக்கு உதவி செய்யலாம் துணி துவைக்கிறதுல கூட வந்து அந்த கணம் அதிகமாக இருக்க துணியை வந்து தண்ணியில் முக்கிவிட்டா ரொம்ப கணமாகிடும் அந்த மாதிரியான துணிகளை ஆண்கள் வந்து துவைத்து தரலாம் உணவு ரொம்ப கெட்டியாக இருக்க பொருட்களை சமையலுக்கு வெட்ட முயலும் முயற்சி செய்யும் போது பெண்களால் முடியாது இந்த மாதிரி பொருட்களை ஆண்கள் வந்து வெட்டித் தரலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் வெட்டி கேட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணி சமைச்சி சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில் எதனால் ஒரு தேவைன்னா கூட எங்கள் போனாலுமே வந்து அண்ணனோ அப்பாவோ இல்லை தங்கச்சியோ எதனால் ஒன்று தேவைன்னாக்கா யாராவது ஒருத்தர் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய்விட்டு கூட்டிகிட்டு பொறுப்பாக வரணும் ஏன்னால் அவங்க எப்படி போகிறாங்க வராங்க அவங்க சேஃப்பாக போகிறாங்களா ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்நேரமும் வந்து அவங்கள வந்து பாதுகாத்துகிட்டே இருக்கணும்